இருபத்தி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பதினைந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று